என் லைஃப்பில்ன்னு பார்த்தோம்னா நான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சாதனை அப்படிலாம் எதுவுமே நான் பண்ணிணது கிடையாது ஆனால் நான் ஒரு விஷயம் நினைச்சி பெருமைப் படு படுகிறேன் அப்படின்னா அது வந்து நான் வேலை செஞ்சுட்ருக்குற கம்பெனியில் வந்து ஒரு ப்ராசஸ் அதுக்கு வந்து நான் ஸ்டாஃப்பாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டிருக்கேன் ஆனால் என்னென்னா ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் பண்ணிகிட்ருப்பேன் அப்போ என்னாச்சு அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக போய்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி மீட்டிங்கெலாம் வச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல பட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி டைமுக்கு அந்த டார்கெட் வந்து நம்ம முடிக்கணும் டாட் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க அப்போது நான் என்ன பண்ணன்னால் என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி குவாலிட்டியில் உங்களுக்கு என்ன விதமான இஸ்ஸு இருக்குது ஏதுனால் வந்து தப்பு பண்ணுறோம் குவாலிட்டி வந்து கம்மியாகுதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வருதோ அதை க்ளைன்ட் கிட்டே வந்து கேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம்லிருந்து குவாலிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கடைசியாக வந்து என்னோடய கடைசி மூணு மாதம் நாலு மாதமா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ஹண்ட்ரடும் டாட் அதாவது எங்களுக்கு அந்த ஒர்க்கு வருதுன்னால் டைமுக்கு முன்னாடியே நாங்கள் முடித்து கொடுத்துடுறோம் ஸோ அதனால் டாட்டும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணனால் எனக்கே வந்து என்னை நினச்சா பெருமையாக இருக்கும் ஏன்னால் அது எங்களால் ஸ்டார்டிங்கில் முடியல பட் வந்து டீம் கிட்டேலாம் கேட்டு நான் ஒரு கோஆர்டினேட் பண்ணி டீமை கரெக்ட்டாக லீட் பண்ணி அதை க்ளைண்ட் கூட வந்து பேசி ஸோ அப்படி பண்ணி வந்து நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியை அச்சீவ் பண்ணிணோம் ஸோ அதில் நான் என்ன நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாகவே ஃபீல் பண்ணிணேன் என்னோடய மேனேஜர்ஸ்ஸெலாம் கொஞ்சம் அப்ரிஷியேட்டும் பண்ணிணாங்க